நான் வந்து ஒரு டிராயிங் வரஞ்சுருந்தேன் அந்த டிராயிங் என்ன அப்படின்னா எங்கள் ஃபேமிலி சம்மந்தமான டிராயிங் தான் ஃபேமிலி சம்மந்தமான டிராயிங் அப்படின்னா நாங்கள் எங்கேயுமே வெளியே போனதில்லை நானு என் பையன் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு மூணு பேரு ஒன்றா ஒரு இடத்துக்கு நாங்கள் போனதில்லை எங்கேவுது போனால் ரெண்டு பேரு இல்லை ஒருத்தர் அந்த மாதிரி தனித்தனியாக தான் போவோம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மூணு பேரும் டூர் சுற்றுற மாதிரி ஒரு இடத்துக்கு வெளியே போயிருந்தோம் அந்த இடத்த வந்து சரி மூணு பேரு சேர்ந்து ஒன்னா போயிருக்கோம் அதை ஞாபகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங்கை வரைஞ்சேன் ஒரு சார்ட்டில் வந்து வரைஞ்சேன் அது என்ன அப்படின்னா ஜா ஒரு பா இங்கேருந்து நாமக்கல்லேருந்து சேலம் போகிற வழியில் பரவச உலகன்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குது அங்கே போயிருந்தோம் அங்கே போனதும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரசிச்சது எல்லாமே வரைஞ்சிருந்தோம் அதில் நானும் என் ஹஸ்பண்டு என் பையன் மூணு பேரு இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரலாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வரைஞ்சிருந்தேன் அது வரைஞ்சதுல என் வீட்டுக்காரு அந்த சார்கிட்ட பார்க்கறப்பெல்லாம் எதாவது சொல்லுவாரு அதில் என்னமோ இருக்குது இருக்குனு எனக்கு பெருசாக அதில் எதுவுமே தெரிஞ்சதில்லை ஒரு வித்தியாசமா இருக்குது நம்ம பார்த்தது இல்லாத எதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந் சொல்லிட்டுருந்தாரு அது என்ன வித்தியாசங்கிறது எனக்கு ரொம்ப நாள் தெரியாதே இருந்தது அப்பறம் ஒரு நாள் என் பையன் என் வீட்டுக்காரு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அது மறுபடியும் ஓ ரீக்கால் மாதிரி பண்ணி அதை பார்ப்போம் அப்போ தான் தெரிஞ்சது அதில் எங்களுடையது மூணு பேர்த்தோட காதல் எந்தளவுக்கு இருக்குது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெச்சுருக்க அன்பு எந்தளவுக்கு இருக்குது ஆ ஒவ்வொரு இடத்துலையும் மூணு பேரு இல்லாத இதே கிடையாது எங்கேயுமே தனியா நாங்கள் போகவே இல்லை ஆ சில்ட்ரன்ஸா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும் பெரியவங்க விளையாடுறதா இருக்கட்டும் எல்லாம் இடத்துலையுமே நாங்கள் மூணு பேரு ஒன்னா போய் தான் விளையாண்ட்டுருக்கோம் எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன இடத்துல கூட பிரிஞ்சு போய் நாங்கள் விளையாட்டில் ஏன்னால் அந்த மாதிரி நாங்கள் லைஃப்பில் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை அது வந்து லைஃப் லாங்க் மறக்க முடியாத ஒன்று அதை டிராயிங்கா வரைஞ்சி வெச்சு நாங்கள் அதை ரசிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தெரிஞ்சது அது வந்து எங்களோடைய அன்பு வந்து அதில் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது அத மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வரைஞ்சி வெச்சோம் இப்போ வந்து இனிமேல் நாங்கள் மூணு பேரு ஒன்னா எங்கேயுமே போக முடியாது காரணம் என்னென்னா என் ஹஸ்பண்ட் இல்லை இப்போ நாங்கள் மூணு பே நானும் என் பையனும் அதை வந்து பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு அவரோடய ஞாபகங்கள் வந்து எங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் மூணு பேரு கட் மொத மொத ஒன்னா போனதும் அது தான் கடைசியா ஒன்னா போனதும் அது தான் அதை தவிர இனிமேல் எங்கனால் லைஃப்பில் ஜாயின் ஆகவே முடியாது அந்த ஓவியம் வந்து எங்களை அந்தளவுக்கு நிறையா சொல்லிக்கிட்டுருக்கு ஆனால் அதில் நான் கட் காம் ரொம்ப ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டு தான் அவரு இறக்கறதுக்கும் கொஞ்சம் நாளைக்கு மொத தான் அந்த இதை பற்றி சொன்னாரு அவரு சொல்லி தான் நாங்கள் அதுல்ருக்க அந்த ஒரு உணர்வை புரிஞ்சிக்கிட்டோம் அது ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதை வரைஞ்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஆனால் ரொம்ப நாள் கழித்து தான் அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாதுனு லேமினேஷன் பண்ணி பத்திரமா வெச்சுருக்கோம் இந்த ஓ இதை எப்படி சொல்லி முடிகிறதுன்னு தெரியல ஆனால் வந்து அதனோடய அர்த்தமும் அழகும் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை